ஹலோ சார் ஒரு நாளைக்கு முன்னாடி சாப்பாடு ஆர் ஆர்டர் பண்ணியிருந்தோமே ஞாபகம் இருக்கா அதுதான் ஒரு நான் பத்து மணிக்கு ஆர்டரு பண்ணால் ஒரு மணிக்கு எடுத்தாந்து கொடுத்தீங்களே அதுதான் அந்த ஆர்டர் தான் நாங்கள் பிக்னிக் போயிருந்தோம் சாப்பாடு சரி பசிக்கிதுனு ஆர்டர் பண்ணோம் என்ன சார் பேக் பண்ணியிருக்கீங்க அதைப் பார்த்தாலே சாப்பிடவே தோணலை என்னமோ ரொம்ப நாள் பேக் பண்ண பொருள் மாதிரியே இருக்குது மேலேலாம் டஸ்ட்டு படிஞ்சு பார்க்கவே சாப்பிட தோணலை சரி மேலேதான் அப்படி இருக்குது அப்படினா சாப்பாடு திறந்து பார்த்தா சாப்பாடும் சுத்தமாக நல்லா இல்லை வாயில்கூட வைக்க முடியல உப்பு இல்லை உரப்பும் இல்லை எப்படி சார் மனசாட்சியோட அந்த சாப்பாடை கொடுத்தீங்க நாங்கள் எப்படி அந்த சாப்பாடை சாப்பிட முடியும் என்ன சார் ஆ புரியல எப்படி நீங்கள் இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிடுவீங்களா மேலேலாம் டஸ்ட்டு படிஞ்சு அப்போ பார்க்கவே சாப்பிட தோணாத சாப்பாடை எப்படி சார் சாப்பிட முடியும் எங்களுக்கு அதை சாப்பிடவும் பிடிக்கல எங்களுக்கு உங்கள் சாப்பாடே வேணாம் சார் நாங்கள் கொடுத்த பணத்தை மட்டும் நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க நான் பிரச்சனை பண்ணலாம் விரும்பலை சார் நாங்கள் சாப்பாடு நல்லா இல்லை அது உங்களுக்கே தெரியும் அதைப் பார்க்கவே சாப்பிட தோணலை அந்தமாதிரி சாப்பாடை யாராவது சாப்பிடுவாங்களா யாராவது சாப்பிட விரும்புவாங்களா எதோ வெளியில் போயிருக்கோம் சமைக்க முடியலை அப்படினு காரணத்துக்காக தானே உங்கள்ட்ட ஆர்டர் பண்ணோம் சரி சீக்கிரமாவது வந்தீங்களா பத்து மணிக்கு ஆர்டர் பண்ணால் ஒரு மணிக்கு எடுத்தாந்து தர்றீங்க என்ன சார் நாங்கள் எப்போ சாப்பிட்டு எப்போ முடிக்கிறது அப்போ லேட்டாகதான் வந்திச்சினு பார்த்தா சாப்பாடும் நல்லா இல்லை எப்படிதான் சாப்பிட முடியும் ஒரு மனசாட்சி இருக்கிறவங்க யாராவது இப்படி பண்ணுவாங்களா உங்கள்கிட்டே நான் பிரச்சனை பண்ண விரும்பலை சார் நான் கொடுத்த நான் பே பண்ண அமௌண்டை நீங்கள் என்கிட்ட திருப்பிக் கொடுத்துருங்க வேறே எதுவுமே நான் உங்கள்கிட்ட பேச விரும்பவே இல்லை சார்